நான் வந்து இப்போ ரீசெண்ட்டாக பைக்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போனோம் கொல்லிமலைக்கு அங்கே போய்ட்டு வாட்ரு ஃபால்ஸ்ல குளிச்சோம் குளிச்சிட்டு ஒரு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு அங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பூங்காவுக்குப் போனோம் போய்ட்டு அந்தப் பூங்காவில போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பூங்காவை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஒரு அனிமல்ஸ் பார்க்குக்குப் போனோம் அங்கே போய்ட்டு நல்லா சுற்றிப் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம் அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சி திருப்பி நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஏற்காடு போகலான்னு ஒரு ட்ரிப்பு போட்டோம் அங்கேயும் போனோம் அங்கேயும் போய்ட்டு சுற்றிப் பார்த்துட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு அங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே உள்ள வாட்ரு ஃபால்ஸுக்கு போனோம் போய்ட்டு அங்கேயும் நல்லா குளிச்சிட்டு வாட்ரு ஃபால்ஸ்லேயே அங்கே செஞ்சு ச சமைச்சி சாப்பிட்டுட்டோம் அங்கே உள்ள ஃபிஸ்ஸயே பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டு திருப்பி ரூம்ல வந்து ஸ்டே பண்ணோம் ஸ்டே பண்ணிட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி மியூசிக் இதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அங்கே ஸ்டே பண்ணி முடிச்சிட்டு திருப்பி கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு திருப்பி அப்புறம் ஒன் மந்த்து லீவ் கழிச்சி போனோம் போய்ட்டு அங்கே எனக்கு பிடிச்ச இடம் என்னன்னா ஊட்டிக்கு போனோம் ஊட்டிக்கு போய்ட்டு அங்கே ஃபுல்லா ஒரு த்ரீ டேஸ் ஃபுல்லா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ஊட்டியில உள்ள ப்ளேஸுக்குலாம் போய்ட்டு நல்லா சுற்றிப் பார்த்துட்டு வந்தோம் சுற்றிப் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ அங்கே எனக்கு என்னன்னா கேரளாவில் உள்ள வர்கலாவுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அங்கே ஆனால் என்னால் போக முடியலை ஒரு நாளாச்சும் போகணும் போய்ட்டு அங்கே கேரளாவில் உள்ள எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வர்கலா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு த்ரீ டேஸாவுது ஸ்டே பண்ணிட்டு செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு வரணும்